சார் எனக்கு ஒரு கேமரா வேணும் நல்ல க்ளாரிட்டி இருக்கணும் ஓ மெகா பிக்சல் அதிகமாக மெகா பிக்சல் இருக்கணும் கேமராவோடய க்ளாரிட்டி ஃபைன் குவாலிட்டியாக இருக்கணும் அதை மாதிரி எனக்கு நல்ல ஒரு கேமரா வேணும் இன்னக்கு ஒரு என்னோடய பட்ஜட் ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கலாம் சார் அதுக்கு என்ன மாதிரியான கேமராக்கு கேமரா கொடுக்குலான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ப்ராண்டுலாம் வச்சிருக்குறீங்க என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு கேமராவோடய குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வாரண்ட்டி பீரியடு எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாமே எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார் அதே மாதிரி கேமரா வந்து எனக்கு நல்ல ப்ராண்டடான கேமராவாக இருக்கணும் அதுவும் பார்த்துக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோடய என்னென்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார்